பண்டைய காலத்தில் விவசாயம் செய்ய காளை மாடுகளை வச்சு உழுது அதுமேல் நெல் போட்டு அதை அறுவடை பண்ணுவாங்க ஆனால் இப்போ டிராக்டரில் சட்டிக்களப்பை களப்பை ரெண்டு விதமும் வந்துருச்சு களப்பையை போட்டு உழுது அதுக்கப்புறம் நெல் தூவி அதை அறுக்குறதுக்கும் மிஷின் வந்து அதை ரோல் பண்ணி அதை எடுத்துன்னு போய்ட்டு அதை டிராக்டரில் வச்சு மக்கள்கிட்ட கொடுத்து வித்துடுவாங்க அதுக்கப்பபுறம் பண்டைய காலத்து பள்ளிலாம் சும்மா ஒரு குடிசை வீட்டுல உக்கார வச்சு ஓலச்சுவடியில் எழுதி இல்லைன்னா புளியாங்கொட்டையை மண்ணில் எழுதி இல்லை ஆற்று மண்ணில் எழுதி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இப்போ போடு வந்துது போர்டுல சாக்பீஸ் வச்சு எழுதினாங்க ஸ்லேட் வச்சு எழுதினாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போய் ஆன்லைன் க்ளாஸுன்னு ஃபோனில் படித்தாங்க அந்த காலத்தில் பட்டன் ஃபோனே இல் ஃபோனே இல்லை ஆனால் இப்போது டச்சி ஃபோன் பட்டன் ஃபோன் பலவிதமான ஃபோன் வந்துருச்சு சாப்பாடுலாம் செய்கிறத்துக்கு அந்த காலத்தில் அரிசியெல்லாம் நெல்லுலேந்து எடுத்து குத்தி அதை கஞ்சோ கூழோ செய்வாங்க ஆனால் இப்போ இட்லி சுடுறதுக்கு கிரைண்டர் சட்னி அரைக்க மிக்ஸி காற்று வாங்க விசிறி இல்லாம ஃபேன் என டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளந்து கொண்டு இருக்கிறது முன்னாடிலாம் சாப்பாடை நம்மளே செய்வோம் ஆனால் இப்போ ஃபோனில் ஒரு தட்டு அம் ஒரு பட்டன் அமிக்குனா சாப்பாடு வீடு தேடி வருது அதுக்கப்புறமேட்டு பணம் பணம் ஒருத்தவங்கள்கிட்ட குடுக்குறதுக்கு லெ லெட்டர் ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறதுக்கெல்லாம் போஸ்ட் ஆபீஸ் பேங்க் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ பணம் கொடுக்குறதுக்கு ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் கூகுள்பே பேடிஎம் அந்தமாரி எதோ கொடுத்துக்கலாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அதுமாரி மெசேஜெல்லாம் நிறைய வந்துருச்சு அதில் டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடலாம் முதலலாம் முன்னாடி மாரி மே லெட்டர் எழுதி போட்டு அது போய் சேர்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் இப்போ ஒரு பட்டன் அமிக்குனா மெசேஜ் டக்குன்னு போய் அவங்கள்டேந்து டக்குன்னு வந்துடும் டெக்னாலஜி நாளுக்கு நாள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது முன்னெல்லாம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கே நம்ம நடந்து போவோம் ஆனால் இப்போ சைக்கிள் பஸ் வேன் என பல விதமான வாகனங்கள் வந்துவிட்டது முன்னாடி நம் மாட்டு வண்டி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலா வண்டி வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு வீடுகளும் மெத்தை வீடுகள் ஓட்டு வீடுகள் அதேமாரி பெரிய பெரிய மெத்தை வீடுகள்லாம் கட்ட ஆரமிச்ட்டாங்க அப்புறம் நம்ம பொருட்களை கட்டப்பை எடுத்துன்னு போகாமல் ப்ளாஸ்டிக் நெகிழிகளை யூன் படுத்து யூஸ் பண்றதினால நம்ம நிறைய பொருட்களை அதில் எடுத்துன்னு போக முடியுது